ஹலோ அண்ணா இங்கே அன்னூர்லிருந்து பேசுறங்கண்ணா கருணா ஹோட்டலுங்களா அண்ணா இங்கே ஃபுட் ஆட்ரு பண்ணியிருந்தங்கண்ணா வந்துருச்சுங்க நாங்கள் வெளியே போகிறனால எங்களுக்கு வேணாம்க கேன்சல் பண்ணிட்டேங்க அமௌண்ட் ரிட்டன் பண்ண சொன்னேங்க அதுக்கான மெசேஜ் மட்டும்தாண்ணா வந்திருக்கு அமௌண்ட் இன்னும் வருலீங்கண்ணா உங்கள் ஹோட்டல் நேமுலிருந்து மெசேஜ் வந்துருச்சுங்க அதுக்கான அமௌண்ட் இன்னும் வரலீங்கண்ணா நான் இதோடு மூணுவாட்டி கூப்பிட்டங்கண்ணா நீங்கள் பார்த்துட்டு சொல்கிறேன் பார்த்துட்டு சொல்கிறேன் இப்படியேதான் சொல்லுறீங்க லைனில் இருக்கங்கண்ணா அப்படியே செக் பண்ணுங்க ஆ சரிங்க இல்லீங்கண்ணா இன்னும் அமௌண்ட் வரலீங்கண்ணா நான் வேணா அதை ஸ்கிரீன்ஸாட் எடுத்து அனுப்பட்டுங்களா மெசேஜ் மட்டும்தான் வந்திருக்குதுங்க அனுப்பட்டுங்களா சரிங்க இருங்க ஒரே நிமிஷம் அனுப்புறங்க ஆ அனுப்புச்சுட்டுட்டேண்ணா பாருங்க உங்கள் ஹோட்டல் பே நேமுலிருந்து மெசேஜ் மட்டும்தான் வந்திருக்குதுங்க அமௌண்ட் இன்னும் வரலீங்க சரிங்களா அமௌண்ட் சீக்கிரமாக போட்டுவிட சொல்லுங்கண்ணா நாங்கள் கொஞ்சம் வெளியே போகணுங்க லைனில் இருக்கேன் போட்டுவிடுங்க இப்படியே நீங்கள் இப்படியேதான் சொல்லிகிட்டு இருக்கீங்க ஆனால் அமௌண்ட் வரவே இல்லைங்க ஆ ஓகேங்கண்ணா வந்திருச்சுங்க சரிங்க அப்போது வெளியே போகிறனாலதாண்ணா கேன்சல் பண்ணிட்டேன் இல்லைன்னா வாங்கியிருப்பங்க ஆ சரிங்கண்ணா சரிங்க ச